இந்தியாவில் வந்து இந்து கிறிஷ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி நிறையா மதம் இருக்குது அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதமாக இருந்தாலும் எல்லோருமே அவங்கவுங்க ஒவ்வொரு கலாச்சாரம் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனியாக இருக்குது அதை அவங்கவுங்க பின்பற்றுறாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்கவுங்க மதத்தில் அவங்கவுங்க கரெக்டாக இது பண்ணி இருக்கிறாங்க அவங்கவுங்க ரூல்ஸ் படி இப்போது நானே கிறிஷ்டின் தான் எனக்கு வந்து ஹிந்து மதத்தில் இருக்கற ஒவ்வொரு கலாச்சாரமெலாம் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி அவங்க பண்டிகை கொண்டாடும்போது எல்லோரையுமே சொந்தக்காரங்களெலாம் வந்து பொங்கல்னால் பொங்கல் செலிப் செஞ்சு கரும்பு வெச்சு சூரியனுக்குப் படைச்சு இந்த மாதிரிலாம் பண்ணுறது எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் நாங்களும் சே அதெல்லாம் செலிபிரேட் பண்ணணும் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி அப்புறம் தீபாவளிக்கு அந்த மாதிரிலாம் பட்டாசு வெடிக்கிறது பலகாரம் செய்யுறது எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த மாரிலாம் அவங்க பண்ணுறது வந்து எல்லார்த்தியும் அவங்க ஈக்குவலாக பார்த்து வேறு மதம் இருந்தாலும் கொடுத்து எல்லாமே செலிபிரேட் பண்ணுறாங்க இப்போது முஸ்லீம்ஸ்கெலாம் நிக்கான் பண்ணுறதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது எங்களுக்கு பார்த்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போது வேற்றுமையில் நம்ம பாக்கணுன்னு நினச்சா எல்லாருமே ஒரே என்ன மதமாக இருந்தாலும் ஒவ்வொ ஒவ்வொரு ஏதாவுது உதவினால் எல்லோருமே பக்கத்தில் இருந்து பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணி என் மதத்தெல்லாம் தாண்டி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க எந்த உதவினாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்